சார் ஸ்கூல்லேருந்து பேசுகிறீங்களா சார் சார் இங்கே ராம்காந்துக்கு ஒரு நாள் லீவ் வேணும் சார் எங்கள் பையனுக்கு ராம்காந்துக்கு ஒரு நாள் லீவ் வேணும் சார் ராம்காந்த் சார் சார் ரொம்ப நாள் கழித்து எங்கள் ஊரில் பண்டிகை செய்கிறாங்க சாரு எங்கள் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் வேணும் சார் சரி கொஞ்சம் சீக்கிரமாக கேட்டு சொல்லுங்கள் சார் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ரொம்ப நாள் கழித்து பண்டிகை செய்கிறாங்க சார் சார் ஒரு நாள் மட்டும் லீவ் கொடுங்க சார் ஸ்கூலெல்லாம் நல்லா படிக்கிறாங்களா சார் என்னங்க சார் இப்படி சொல்கிறீங்க சரிங்க சார் நாங்கள் வீட்டில் நாங்கள் பார்த்துக்குறேன் நீங்கள் ஸ்கூலில் பார்த்துக்கோங்க நாளைக்கு ஒரு நாள் மட்டும் லீவு கேளுங்கள் சார் எவ்வளோ சார் மார்க்கு இப்போ ரிசெண்ட்டாக வைச்ச டெஸ்ட்டில்

ஆ ஆ சார் பார்த்தேன் சார் சரிங்க சார் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் வேணும் சார் ஆ சரிங்க சார்